ஹலோ மொபைல் ஷாப்பா என் மொபைல் வந்து அங்கே ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன் ரோஸி ஆ ஆமாங்க மேம்

ஆ ஆமாம்

எத்தனை நாள் ஆகும்

ஓகே ஓகேங்க மேம் ஆ ஓகே இன்னும் ரெண்டு ஃபோன் கூட இருக்குது அதையும் ரிப்பேர் பண்ணணும் ஆ கொடுக்குறேன் ஆ ஓகே ஆ ஓகே மேம் வர்றேன் ஆ தேங்க்யூ